திருவள்ளூர் சென்னை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை விழுப்புரம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி காரைக்குடி தஞ்சாவூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் மெட்ராஸு சுப்ரமணியபுரம் செந்தணீர்புரம் மலக்கோ மெயின் காடு ஜெய்ல்கா ஜெய்ல் கானர் குண்டூர் மாத்தூர் ஏர்போர்ட் மா துப்பாக்கித் தொழிற்சாலை பழங்கனாங்குடி வேலூர் இது இது தர்மபுரி தஞ்சாவூர்